நாம் பேசுகிறது சுத்தமான தமிழுங்க நம்மள்த்து அதாவது இந் நம்ம இந்தியா மட்டும் இல்ல உலக நாட்டிலேயே வந்து தமிழன் தான் தமிழ் தான் பெருசு மற்ற வந்து இந்த மராட்டி உருது கன்னடம் மலையாளம் இந்தி இதலாம் அப்புறம் வந்தது தமிழ் தான் முன்னாடி தமிழ் தான் தமிழை தவிர வேறு எதுவுமே கிடையாது தமிழ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ஆண்டுத்துலிருந்து இங்கே நே இன்றைக்கி வரைக்கும் தமிழ் தான் ஆனால் இப்போ வந்ததெல்லாம் முந்நூறு வருஷம் நானூறு வருசத்துக்குள்ளே வந்தது தான் இந்த இந்தி இங்கிலீஷு இங்கிலீஷ் வந்து படித்தா இங்கிலீஷு படிக்கலின்னா இல்லை அதே இப்போ டெல்லி அமெரிக்கா போனால் இங்கிலீஸ் தானா படித்தவனும் படிக்காதவனும் எல்லாம் ஒரே மாதிரி பேசுகிறான் அது வந்து அவங்க நாட்டினுடைய கலாச்சாரம் மொழி அது வேறு ஆனால் நம்ம நாட்டில் வந்து தமிழ் தான் மெயின்